பழைய பாடல்களுக்கும் இப்போ இருக்கிற பாடல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா பழைய பாடல்கள் வந்து இனிமையாக லிரிக்ஸ் பேஸ்சுடாக அதில் இருக்கிற வரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அப்படி இருக்கும் ஒவ்வொரு வரிக்கும் வந்து ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் நம்ம அத கேட்கும் போதே நிறையா அழகழகான கவிதைகளாக அழகழகான வரிகள் எல்லாமே இருக்கும் நம்ம கேட்கும்மோதே இன்னிசையாக அப்படியே நம்ம உலகத்துல இருந்து அந்த பழைய உலகத்துக்கு போன ஃபீல் வந்து இப்போ கேட்டாலுமே அது கிடைக்கும் அதான் வந்து பழைய பாடல்கள் இன்றைய பாடல்களில் வந்து வரிகளை விட கவிதைகளை விட அதிக அதிகமாக மியூசிக் பிஜிஎம் அதுக்குதான் வந்து எல்லாருமே முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறன் எனக்கு இந்த இப்போ வர பாடல்களை விட நான் அதிகமாக கேட்கறதும் அதிகமாக எனக்கு பிடிச்சிருக்குறதும் வந்து இயர்லி நைன்டிஸ் நைன்டீஸ் சாரி இயர்லி டூகே நைன்ட்டி சாங்ஸ் இயர்லி நைன்டின் சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் இப்போ ரீசென்ட்டாக டூகே சாங்ஸை விட நான் நைன்டிஸ் எயிட்டிஸ் சாங்ஸ்தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பேன் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசோன்னா அதுகளுக்கு வரிகளுக்கு அதிகமாக வந்து அந்த காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த காலத்தில் வந்து வரிகளை விட பாடல்களுக்கு அதாவது அதில் வர மியூசிக் பிஜிஎம் அதுக்குதான் வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க